வாசல் தெளிக்கின்றது வந்து மங்களகரமாக இருக்கின்றதுக்காக செய்கிற இது வாசல் தெளிக்கிறப்போ வந் அதிகாலையில் நேரமாக எழுந்திருச்சி வா வாசல் கூட்டி மா சாணத்தைப் போட்டு வாசல் தெளிக்கணும் தெளிச்சம்னா அது ரொம்ப நல்லது எங்கள் தாத்தா பாட்டி காலத்தில் இருந்து நான் சின்னப்பிள்ளையா இருக்கின்றப்ப எங்கள் தாத்தா பாட்டி காலத்திலேருந்து எங்கள் பாட்டி வந்து டெய்லி வந்து அதிகாலையில் எழுந்திருச்சு சாணி சூரியன் வர்றதுக்கு முன்னாடி சாணி போட்டு தெளிச்சிடுவாங்க சாணி போட்டு தெளிச்சிட்டால் வந்து அது பார்க்க அழகாக இருக்கும் அது ப ஒரு இதாக மங்களகரமானதாக இருக்கும் எங்கள் அம்மா சொல்லிருக்காங்க நா நின்று கேட்டேன் ஏம்மா சாணத்தைப் போட்டு வாசல் தெளிக்கிறாங்க தண்ணி போட்டே வாசல் தெளிக்கலானதுக்கு எங்கள் அம்மா சொன்னாங்க அது லட்சுமி மாதிரி லட்சுமி வர்றதுக்கு ஒசரம் தெளிக்கின்றது அப்படினு சொன்னாங்க இந்த அந்த காலத்தில் எல்லாம் வந்து மாடு அதிகமாக இருந்துச்சி மாடு அதிகமாக இருக்கிறதுனால வந்து சாணம் டெய்லி சாணம் எடுத்துகிட்டு வந்து தெளிச்சுட்டு இருந்தாங்க இப்போலாம் வந்து சா மாடு குறைஞ்சனால் சாணத்தை தெளிக்கிறதே கம்மி பண்ணிவிட்டாங்க அதுவும் வாரம் செ ரெண்டு வாட்டி தான் தெளிக்கிறாங்க செவ்வாய் கிழமையும் வெள்ளிக் கிழமையுந்தான் தெளிக்கிறாங்க அந்த ரெண்டு நாளும் தெளிக்கிறதே இப்போல்லாம் பெருசாகவே இருக்குது அதுவும் இப் எங்கள் அம்மா காலத்தில் எல்லாம் அந்த ரெண்டு நாள் பண்ணிணாங்க இப்போல்லாம் வந்து அதுக்கோட தெளிக்க மாட்டுக்கிறாங்க ஏதோ ஒரு நோம்பி வந்தால் மட்டும்தான் எடுத்து சாணி எடுத்துகிட்டு வந்து வீடெல்லாம் வழுச்சு அது மங்களகரமாக இருக்கணும் அப்படினு சொல்கிற மாதிரி பண்ணுறாங்க எங்கள் தாத்தா காலத்தில் இருந்தே அதெல்லாம் வந்து சாணி போட்டு தான் வாசல் தெளிக்கணும் அதுவும் காலையில் எழுந்திருச்சு அதை எழுந்திருச்சி போய் சாணி எடுத்துகிட்டு வந்து வழுச்சு பாஸ்ட்டாக எல்லாம் சூரியன் வர்றதுக்கு முன்னாடியே எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுருவாங்க எழுந்திருச்சி வாசல் கூட்டி வாசலில் தெளித்து ஒரு கோலம் போட்டாங்கனா அது மங்களகரமாக இருக்கும் அந்த நாள் ஃபுல்லாக அந்த நாள் ஃபுல்லாக வந்து சாமி பக்தியோடய இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அம்மா அதுவும் இல்லாமல் இது வந்து மருத்துவ குணம் உள்ளது நம்ம சுவாசிக்க சுவாசிச்சு சுவாசிக்கிறப்ப வந்து அதோடய இது வந்து நம்ம மூச்சு காற்றுல போச்சுன்னா அது ரொம்ப நல்லது உடம்புக்கு மருத்துவ குணம் உள்ளது